கையால் செய்த கலைப்பொருட்கள் வந்து என்னோட பொண்ணு வந்து ஏன் எனக்கு கொடுத்தா அது வந்து க்ரீட்டிங் கார்டு அழகா பண்ணுவா ட்ரா வரைபடம் அழகா வரைவா க்ரீட்டிங் கார்டு அழகா பண்ணுவா அந்த க்ரீட்டிங் கார்டுக்கு அவளுக்கு ஆசிரியர் தினத்தன்னைக்கு மிஸ்ஸுகிட்ட கொடுத்து ப்ரைஸ் வாங்கிகிட்டு வந்தா அதனால் அவ வந்து அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் எப் எப்போனாலும் அதை வந்து அவ ஒன்று ஒன்றா ட்ராயிங்கு அதாவது த்ரீ டி மாடலில் த்ரீ டி மாடலில் ட்ராயிங் வரைவா இயற்கை காட்சிகள் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எனக்கும் பிடிக்கும் ஏனா நம்ம எனக்கு வரைய தெரியாது ஆனால் என் பொண்ணு அழகா வரைவா வரைஞ்சு அது இயற்கை காட்சிகள் அத அப்புறம் வந்து பொம்மைகள் அப்புறம் வந்து க்ரீட்டிங் கார்டு எல்லாமே எனக்கு ஒன்றும் இ சும்மா அவ வந்து அவளுக்கு பிடிச்சதை அவ செஞ்சு செஞ்சு எனக்கு நிறைய கொடுத்துருக்கா அதை நான் பத்திரபடுத்தி வச்சிருக்கேன் ஏன்னா அவ சி எனக்கும் அவ தர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ புது புதுசாகும்போது நான் ஒரு அவளுக்கு ஒரு ஒரு ஊ அவளுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தமாதிரி அம்மா பத்திரமா வச்சுருக்கா நம்ம பண்ணுறது அம்மாக்கு ரொம்ப பிடிக்கிது அந்தமாதிரி சொல்லிட்டு அதனால நிறைய அவளுக்கு நிறைய ஸ்கெட்ச்சி வாட்ருகலரு எல்லாமே வாங்கிக் குடுத்தேன் அவ எல்லாமே பண்ணி நிறைய பொம்மை செய்வா பொம்மை செஞ்சு செஞ்சு ஸ்பான்ச்சு இருக்குல்ல அதில் நிறைய பொம்மை செஞ்சு காட்டுவா அது வீட்டில் அழகு அழகு பொருளாக வீடு ஃபுல்லா வச்சுருக்குறோம் நாங்கள் வீடு உள்ள உள்ள செல்ஃபில் வச்சுருக்குறோம் அழகா இருக்கு ஸோ எனக்கு அது ரொம்ப எனக்கு செய்யத் தெரியாது ஆனால் ஏன் பொண்ணுக்கு தெரியும் அதிக பரிசு அவ எனக்கு கொடுத்துருக்கா இது பண்ணிருக்கேன்ம்மா அம்மா இன்னைக்கு நல்ல சாப்பாடு இல்லை அம்மா இன்னைக்கு பெஸ்ட்டு மம்மி இல்லை அவளுக்கு பிடிச்சி பிடிச்சி எதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த பொருளை எனக்கு அவ கொடுத்துருக்குறா நான் எனக்கு அது வாங்குறது ரொம்ப பிடிக்கும் க்ரீட்டிங் கார்டு மாதிரி சின்ன சின்ன பேப்பரை கட் பண்ணி மேக் பண்ணி அதில் வந்து விசிறி அப்புறம் வந்து சிலை சிலை மாதிரி பொம்மைமாரி மேலே ரப்பர் பேண்ட் போட்டு அந்த சி இது விசி அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த இதெல்லாம் வி அந்த பேப்பரை வந்து கீழ இழுத்துவிட்டு அப்படி நல்லா விசிறி இதை ஒரு பொம்மைமாரி அழகா பண்ணி தந்துருக்குறா ஸோ எனக்கு அவ வந்து தந்துருக்குறா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு பத்திரபடுத்தி வச்சுருக்கேன் நன்றி